கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம் இப்போ ரீசண்டாக நான் பார்த்தன்னா இப்போ ஏற்காடு போய்ருந்தேன் அந்த ஏற்காடு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கு அந்த எங்கள் சேலம் மாவட்டத்தில் கரெக்டாக எங்கள் அமைஞ்சுருக்கு அப்படின்னா நம்ப அஸ்தம்பட்டியிலந்து நேராக ஒரு ரோடு எடுத்து கோரிமேடு கோரிமேடில்ருந்து அடிவாரம் போயிவிட்டு அடிவாரத்தில்ருந்து அப்படியே மேலே ஏறினோம் அப்படின்னா எற்காடு வந்துருங்க மேடம் எற்காடில் வந்து பார்க்கறத்துக்கு நிறையா இடங்கள் இருக்கு ரொம்ப அது ஒரு சுற்றுலாத்தலம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடமும் சொல்லலாம் அங்கே வந்து நிறையா வகையான மக்கள் வருவாங்க தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் கர்நாடகம் கேரளா பல்வேறு மாநில மக்களும் வருவாங்க அப்படி வந்து அவங்க வந்து அங்கே தங்கறதுக்கான வசதிகளும் அங்கே நிறையாவே இருக்குது அங்கே வந்து ஓ தங்கறதுக்கான ஹோட்டல்ஸு ஆன கடைகளும் நிறையவே இருக்குது சுற்றி பார்க்கறத்துக்கான இடமும் நிறையா அதிகமாகவே இருக்குது ஒவ்வொரு இடமும் ரொம்ப விருப்பத்தோட பார்க்கறத்துக்கூடிய இடமா இருக்கும் எல்லாருமே வந்து அங்கே பார்க்கணும் என்ஜா மகிழ்ச்சியாக இருக்கணுன்ற தான் நம்பளுடைய கருத்து என்னுடைய கருத்து நீங்களும் கண்டிப்பாக வாங்க மேடம் வந்து உங்கள் ஃபேமிலியோட வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சமாரி அது இருக்குன்னு நான் நம்பறேன் என்ஜாய் பண்ணுங்கள் மேடம்